ஹலோ முருகேசன் மீன் கடையா சார் கிங் ஃபிஸ் மீ கிங் ஃபிஸ்ஸூ சீர் மீன் ஆ வஞ்சிர மீன் இருக்கா எல்லாம் ஒரு ஒரு கிலோ வேணும் கிங் ஃபிஷ்ஷு சீர் மீன் வஞ்சிர மீன் மூணு மீனும் வேணும் சார்

ஓகே சார் ஓகே சார் எல்லாம் ஃப்ரெஷ் மீனா சார் இல்லை ஐஸ் மீன் இல்யில்ல சார் இல்லை சார் கட் பண்ணிடலாம் தருவீங்களா கிளீனிங் பண்ணிடுவீங்களா கிளீனிங் பண்ணிடுவீங்களா ஓகே சார் வீட்டுக்கெலாம் வந்து தருவீங்களா டோர் டெலிவெரி எதுவும் வசதி உண்டா அட்ரஸ் சொல்லட்டுமா ஸ்ரீகுண்டம் கு குடிசைக்கார தெரு ஒன்றாவது தெரு ஓகே சார் ஃபோன்பேயா ஜீபேயா இல்லை சார் வேறு எதுவும் மீன் எதுவும் இருக்குமா நண்டு இல்லை சார் உங்களுக்கு வெளி நாட்லேருந்து எதுவும் கா இருக்குமா எப்படி ஆஃபர் கீஃபரெலாம் ஓகே சார் தேங்க்யூ சார் வீட்டுக்கு சீக்கிரம் அனுப்பிவிட்ருங்க கொழம்பு வைக்கணும் சார் கொஞ்சம் மசாலா பொடியும் வாங்கிட்டு வந்துடுங்க சார்